பதினெட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஐந்து பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு முப்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பதினேழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து பன்னெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு